நிறைய பேர்த்தை நம்பி ஏமாந்துவிட்டேங்க இதுக்கு மேல யாரும் ஏமாறாதீங்க யார் சொன்னாலும் எது சொன்னாலும் ஏமாறாதீங்க முக்கியமாக பணம் கொடுத்து ஏமாந்துராதீங்க பணம் இல்லேனு சொல்லி அனுப்பிச்சிருங்க ஒருவேளை டீ வாங்கிக் கொடுத்துருங்க இல்லைனா சாப்பாடு வாங்கிப் போட்டுருங்க எதோ ஒன்று பண்ணி அனுப்பிச்சிருங்க காசைக் கொடுத்து மோசம் ஆயிராதீங்க